சொல்லுங்க சொல்லுங்க ஏவிஆர் டெய்ரி மில்க்லேருந்து கால் பண்ணுறோம் நீங்கள் ஏவிஆர் டெய்ரி மில்க்லேருந்து கால் பண்ணுறோம் நீங்கள் ஏவிஆர் டெய்ரி மில்க்லேருந்து பேசுகிறோம் ஆமாம் ஆமாம் அது தாங்க அதே கடை தான் சொல்லுங்க சொல்லுங்க ஓகே உங்களுக்கு எங்கக்கிட்டே இருந்து என்ன ஹெல்ப் தேவைப்படுது உங்களுக்கு என்ன ஹெல்ப் எங்கக்கிட்டே இருந்து தேவைப்படுது ம் ஓகே எங்கக்கிட்டே இருக்கிற என்னென்ன பால் பார்த்தீங்கன்னா நாங்கள் பட்டர் நெ நெய் தயிர் இது பால் இது சம்பந்தப்பட்டது எல்லாமே வந்து நாங்கள் ஆக்ச்சுவலி டெலிவரி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ நீங்கள் ரீட்டெயிலுக்கு வரீங்களா நீங்கள் எங்களோடய ஓகே ஓகே ஓகே ஓகே சேரி சொல்லுங்க நீங்கள் என்ன எப்படி என்ன எப்படி எதிர்பார்க்கறீங்க என்ன ஏதுன்னு சொன்னீங்ன்கனா அதுக்குத் தகுந்தாப்புல எங்கக்கிட்டே இருக்கிற ப்ராடெக்ட்ஸ் வந்து அதுக்குத் தகுந்தாப்புல என்ன ஏதுன்னு பார்த்து ஏதாவது க்ளியர் பண்ணலாம் சொல்லுங்க என்னென்னு சொல்லுங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க ஓகே ஓகே ஓகே ஆமாம்மா ஓகே ஓகே ஓ ஏன்னால் இப்போ ஓகே ஓகே அப்படின்னா ஓகே ஆஸ் எ பெட்டர் தான் எங்கக்கிட்ட இன்னும் புது ப்ராடெக்ட்டு நாங்கள் மில்க்கை வச்சு செ செய்யப் போகிறோம் அது உங்களுக்கு ஓகே இருக்குதான்னு பாருங்க எப்போது வரீங்க நீங்கள் நேரில் பேசுனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நேராக வந்து பார்த்துட்டு நீங்கள் எல்லாமே ஒன்ஸ் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கனா தெரியும் எப்போ வர்றதா இருக்கீங்க எப்போ வர்றீங்க ஆ ஆ ஓகே ஓகே நீங்கள் உங்கள் வாட்ஸப்பில் உங்களோடய டீட்டெயில்ஸ் எல்லா செண்ட் பண்ணி விடுங்க நாங்களும் பார்க்கறோம் அது இல்லாமல் நாங்களும் எங்களோடய ப்ராடெக்ட்ஸ் இன்னும் எங்களோடய கம்பெனி பற்றி லிஸ்ட்டேயும் அனுப்புகிறோம் பாருங்க ஆ ஓகே பாருங்க ஆ ஓகே